இப்போது வந்துட்டு எங்கள் ஊரில் ஒரு நல்ல ஒரு திருவிழா நடக்குது இப்போது அந்த திருவிழாக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்துலிருந்து ஒரு பதினஞ்சாயிரம் ஆட்கள் வரும் அப்போ அவங்கள்லாம் வரும்போது இங்கே உள்ள ஆட்கள் நிறையா கடைகள் ஜாஸ்தி வைப்பாங்க அப்போது கடைகள் வெச்சுருந்தாங்கன்னா நிறையா மிட்டாய் கடை இந்த மாதிரி விளையாட்டு ஜாமான் கடை வளையல் கடை இந்த மாதிரி நிறையா கடைகள் வைப்பாங்க இப்போது அவங்க வரதினால மக்கள் வரதினால அவங்களுக்கு நல்ல வியாபாரங்கள் இருக்குது அதனால அவங்களுக்கு நல்ல ஒரு மேம் அந்த கடைகளோடய வியாபாரத்தை மேம்படுத்த அவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குது மற்றபடி அவங்க வரதுக்கு ஒரு நல்ல அனுபவோன்னால் எல்லோரும் வந்துட்டிருந்தா நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும் அந்த இடத்துல அப்படிங்கும்போது எல்லோருமே அந்த நேரத்தில் ஒரு ஜாலியாக இருக்கிறதுக்காக ஒரு நேரம் ஆகுது மற்றபடி ஒரு கெட்ட விஷயோன்னு எதுன்னு பார்த்தோம்னா வர்றவுங்க யூஸ் பண்ணுற திங்ஸ் எதையுமே ஒழுங்கான முறையில் ஒரு குப்பைத்தொட்டிலையோ அதுக்காக வெச்சுருக்க ஒரு இடத்துலையோ போடுறது கிடையாது மற்றபடி அங்கே அங்கே இங்கையும் போட்டுவிட்டு அந்த மாதிரி அசுத்தம் பண்ணுறதுனால அது கொஞ்சம் கெட்டதாகவே நாங்கள் பார்த்துட்ருக்கறோம் மற்றபடி வேறு எதுவும் சொல்லணுன்னா மற்றபடி கோயில் நிர்வாகம் ஏதாச்சு கடைகள் வெச்சுருந்ச்சின்னா கோயிலுக்கு நல்ல ஒரு வருமானம் வந்துட்டிருக்குது அப்போது கோயில் நிர்வாகத்தோடு சேர்ந்து அதில் ஏதாவுது ஒரு க விடுதி அந்த மாதிரி ஆட்கள் தங்குற மாதிரி ஏதாச்சு இருந்துச்சுன்னா அதிலேருந்து கோயிலுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அதனால கோயிலுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டாகவும் ஒரு நல்ல வருமானமாகவும் இருக்குது மற்றபடி இதுதான் எங்கள் பகுதியில் இருக்கிற ஒரு ஒரு சுற்றுலாவும் காணப்படுகிறது மற்றபடி அந்த சுற்றுலாவை வெச்சு நல்ல ஒரு எல்லோருக்குமே ஒரு லாபகரமாக அமைஞ்சிக்கிட்ருக்குது